ஹலோ ஆ ஓகே சார் டிநகர் சென்னை சார் ஓகே சார் ஆ எஸ் சார் டூ இயர்ஸ் சார் ஆ எஸ் சார் நவ்வாக் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ எஸ் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ம் ம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே ஆ தேங்க் யூ சார்